ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே வந்து இப்போ வந்து குடும்பத்தில் ஒரு குடும்பம் அப்படி இருக்குது அப்படினா ஆண் பெண் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க அப்படினா அவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து பங்கு வந்து சரி சமமாக தான் இருக்குது ஒரு ஆ ஒரு பெண் ஒரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு அந்த வீட்டில் என்ன இது இருக்குதோ அதே அளவு கடமையும் பொறுப்பும் வந்து ஒரு ஆணுக்கு இருக்குது ஏன் அப்படினா இப்போ வந்து சூழ்நிலை வந்து அப்படி தான் இருக்குது இப்போ நாங்கள் எங்க வீட்டில் ரெண்டு பேர் நான் எங்கள் வீட்டுக்காரரும் இருக்கோம் பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படினா நாங்கள் வந்து ஆடு மாடு வச்சிருக்கணும் எங்கள் வீட்டுக்காரரு ஒரு ட்ரைவராக இருக்கிறாரு நானும் வந்து பக்கத்தில் வந்து கடைக்கு ஃபைனான்சுக்கு வந்து வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறப்ப ரெண்டு பேருமே வந்து வேலையை வந்து என்னால் முடிஞ்ச வேலையை நான் செய்வேன் எனக்கு வந்து முக்கால்வாசி வேலை பாதி வேலை வந்து அவர் செஞ்சு கொடுக்குறாரு என்ன அப்படினா இப்போ நான் காலைல எழுந்திரிச்சி குளிக்கிறேன் துணிமணி துவைக்கிறேன் அப்படினா நான் பாதி துணியை துவச்சி வச்சிட்டேன் அப்படினா அவர் வந்து அலசி காய வச்சிடறாரு ஒரு ஏனம் பொருக்கி போடறோம் அப்படினா ஒரு ஆள் விளக்குறோம் ஒரு ஆள் கழுவுகிறோம் அதாவது வந்து ஒரு வீட்டில் இருக்குறோம் பிடிக்கிணும் அப்படினா நம்ம அந்த வேலையை செஞ்சுக்கலாம் ரெண்டு பேருமே ஏழு மணி எட்டு மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வெளியில் போகணும் நம்மளும் டப்பா கட்டிகிட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறப்ப ஆளுக்கு ஒரு வேல செஞ்சா மட்டுந்தான் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வீட்டை விட்டு வெளியே போக முடியும் நான் என்ன செய்கிறது நீ என்ன செய்கிறது அதெல்லாம் வந்து இப்போ கிடையாது எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது ரெண்டு பேரும் வேலையை வந்து ரெண்டு பேரும் நா நான் செய்கிற வேலை அவரும் செய்வாரு அவர் செய்கிற வேலையை நானும் செய்வேன் இந்த வேலை நான்தான் செய்யணும் அந்த வேலை அவர் தான் செய்யணும் அந்த இது கிடையாது ரெண்டு பேருமே முடிஞ்ச வேலையை ரெண்டு பேரும் செய்வோம் காலைல மா மாத்தறவேலைலாம் அவங்க பார்த்துக்குவாங்க காலைல எழுந்துரிச்சி மாடு கன்று குளிப்பாட்ட சாணி கொண்டு போக மாட்டை கொண்டு போய் வயலில் கட்டிட்டு வர திருப்பி தட்டை சாயந்தரம் வந்து தட்டை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதனால அந்த வேலை எல்லாமே வந்து முடிஞ்சால் நான் செய்வேன் முடியாதபட்சத்தில் நீ ஏன் செய்யலை அப்படின்ற கேள்வியும் வராது அவங்க செஞ்சுக்குவாங்க அதனால இந்த காலக்கட்டத்தில் வந்து வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி வெளி வேலையாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் அனுசரித்து செஞ்சால் மட்டுந்தான் காலமும் நேரமும் ஓடும் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது நான் இந்த வேலை அந்த வேலைனு பாகுபாடுலாம் கிடையாது ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுக்குவோம் அதனால் ஒன்று அது ஒன்று பெரிய இது கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறதுனால ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் சரி நம்ம வேலையை அவங்க செய்கிறாங்க அவங்க வேலையை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறப்ப பரவாயில்லை நமக்கும் வேலை செய்கிறாங்கல்ல கூட மாட இருக்கிறாங்கல்ல அப்படின்ற ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் இருக்குது இது நல்லா தான் இருக்குது